சார் நாங்கள் ஒரு மேரேஜ் இன்வெயிட்டுக்காக டெக்கரேஷன்காக கூப்பிட்டுருந்தோம் ஈவென்ட் மேனேஜ்மெண்டா சார் உங்களது சார் எங்கள் எங்களது பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு மேலே வருவாங்க சார் அதுதான் எங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பெக்கு பேக்கேஜாக வந்து எங்களுக்கு வேணுங்க ஸ்டேஜ் டெக்கரேஷனில் இருந்து ஃபுட்டு வரவேற்பு ரிட்டன் வந்து தாம்பூலம் பை கொடுக்கிறது எல்லாமே நீங்களே பண்ணிக்கொடுத்துருவீங்களா ஓகே சார் ஓகேங்க ஓகே சார் ஃபஸ்டு இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனை பற்றி பேசிடலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப எலகெண்டடாயெல்லாம் வேணாம் ரொம்ப சிம்ப்ளாக இருந்தால் போதும் சரிங்களா ஏன்னால் நிறையா பேர் வந்து ஸ்டேஜ் ஏறி கீழே இறங்குவாங்க அதுக்கேற்ற ஸ்பேஸ் வந்து வேணும் ஓகேங்களா நாங்கள் மண்டபம் டீடைல் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன் சார் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருங்க அதிக பூவெல்லாம் வச்சு வேணாம் சிம்பிளான கம்மியாக இருந்தாலே போதும் அந்தமாதிரிதான் ரெண்டு வீட்லேயும் எதிர்பார்க்குறாங்க ஆ அதுக்கப்புறம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கேரளா ஸ்டைலில் ஃபுட்டு வேணுங்க சரிங்க சார் மினிமம் ஐநூறு நீங்கள் ஒரு ஐநூறுங்றது வந்து ஒரு அறநூறு எழுநூறு பேருக்குன்னு சேர்த்தே சமைச்சிருங்க சமைக்கிறீங்களா அதுக்கப்புறம் முகூர்த்த டைம் முடிஞ்சவுடனே க காலையில் டிஃபனும் ரெடி ஆயிடணும் சார் அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் லஞ்சும் ஏன்னால் ஒரு நாலு மணி வரைக்குமே வந்து நாங்கள் மண்டபத்தில்தான் இருப்போம் அப்புறம் வெல்கம் ட்ரிங்கும் வேணுமுங்க சார் ஓகே சார் சரிங்க ஓகே சார் இப்போ ஸ்டேஜ் டெக்கரெஷனுக்கு எல்லாமே வந்து நீங்கள் என்னமாதிரி டெக்கரேஷன் பண்ணுவீங்கனு ஏதாச்சும் ஃபோட்டோஸ் எல்லாம் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா சரிங்க இல்லை நாங்கள் நேரிலே வந்து பார்த்துட்டு பார்க்கிறதா இருந்தாலும் வந்து பார்க்கலாங்களா சரிங்க சரிங்க சார் நான் நாளைக்கு வரும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணுறேங்க ஓகேங்க